அந்த சுய உதவிக்குழு பற்றின எனக்கு கருத்து என்ன அப்படின்னா அது ரொம்ப ஒரு நல்ல திட்டம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு குழுவாக சேர்ந்து நான் எனக்கு உதவி செய்யாதப்போ எனக்கு தேவப்படும் போது நீ உதவி செய் உனக்கு தேவைப்படும் போது நான் உதவி செய்கிறேன் அதுக்கான ஃபண்டும் கிடைக்கிது அவங்களுக்கு ஸோ வந்து அவங்க அவங்களோடைய இதுக்கு வந்து அவங்க நல்லா போய் அவங்க அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து தாங்குறதுக்கு அது ஒரு நல்ல வழியாக இருக்கு அப்டின்னு சொல்லி நான் சொல்வேன் பெண் அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து வழங்குறதுக்கு ஒரு நல்ல வழி அப்படி என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போது உண்மையை சொன்னால் வேலைவாய்ப்பு வழங்குறது அப்படின்றத விட பெண்களுக்கு சரியான ஊதியம் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே வேலைதான் செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னுமும் ஆம்பளைக்கு பத்தாயிரம்னா பொண்ணுக்கு வந்து ஏழாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரிதான் கொடுக்கறாங்க நீங்கள் வந்து ஆம்பளை பொம்பளைன்லா பாக்காமல் அவங்க செய்கிற வேலை என்ன வேலை செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற காசுன்னு வைச்சாங்னா நல்லாயிருக்கும் அப்டின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அவங்களுக்குனு தனியாக கோட்டா அந்த மாதிரி பெண்களுக்கு இவ்வளோ ஒதுக்கு இடம் ஒதுக்கீடு இருக்கு அப்டின்னு சொல்லிக் கொடுக்கறது ஒரு நல்ல யோசனைன்னு சொல்லி எனக்கு தோணுது அது வந்து பெண்கள் வந்து முன்னேற்றத்துக்கு அது ஒரு நல்ல வழியாக இருக்கும் அப்டின்னு சொல்லியும் நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பொண்ணுங்க நான் நான் பாத்திருக்கேன் இந்த கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்னா பெருசாக படிக்க வைக்கணும் அப்டின்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் அவங்க சண்டை போட்டு படிக்கிறாங்க நான் படிக்கணும் நான் பெரிய ஆள் ஆகணும்னு அவங்க மனசில் எண்ணம் இருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருந்து நிறைய பேர் வந்து முன்னேறி போகிறாங்க அவங்களுக்குலா வந்து நிறைய அதுவும் என்னா பண்ணுறது நிறைய பேர் படிக்கிறது அச்சீவ் பண்ணுறது அதெல்லாம் விட குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்குல்லாம் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு ஏற்படுத்துகிறத்துக்கான திட்டம் என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா கவுர்ன்மெண்ட் வேலையில் அவங்களுக்குனு வந்து அந்த நூறு நாள் திட்டம் இதுலாம் நல்ல திட்டம் அதே மாதிரி கொஞ்சம் நிறையா திட்டங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்டின்னு சொல்லி நான் பர்ஸ்னலாக நினைக்கிறேன் அந்த எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதல்லா பெனிஃபிட் ஆகிருக்காங்க